சுகாதார சுகாதார அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இப்போ வந்து இது பிளாஸ்டிக் அப்பறம் இந்தமாதிரி மட்கும் குப்பை மட்காத குப்பை இந்தமாதிரியெல்லாம் பிரித்து கொண்டுட்டு வராங்க அதனால் என்னன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப எர்த்துக்கு ரொம்ப சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு அதுக்கு அப்புறம் இது மருத்துவ இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டுங்கிறது ரொம்ப உபயோகமானதாக இருக்கு இப்போ எந்த இடத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டாலும் உடனே வந்து அணுகி அங்கே குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க அது போக இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்ன்மெண்ட் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் திட்டம் இதுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதனால் என்னன்னா யார்கிட்டையும் அமௌண்ட் இல்லை காசு இல்லை இந்தமாதிரிங்கிற பிரச்சனையும் வராது இதனால் என்னன்னா யாருக்கு என்ன ஆனாலும் ஒரு ஆக்ஸிடெண்ட் எதானாலும் டக்குன்னு எந்த ஹாப்பிட்டலாக இருந்தாலும் அட்மிட் பண்ணி கொஞ்சம் நல்லா பாக்கிறமாரி இருக்கு ஆம்புலன்ஸு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்தியாவில் ஈரோடு டிஸ்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் கவர்ன்மெண்ட் காலேஜ் இருக்கு இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸு ரிலேட்டடா எல்லாம் இங்கே தான் வந்து படித்திட்டு இருக்காங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது இந்தமாதிரி இது ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் பெருந்துறையில் இருக்கு ஈரோடு காலேஜ்